நாங்கள் வந்து அன்னிக்கி ஒருநாள் ஊட்டிக்குப் போகலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிவிட்டு ஊட்டிக்கு போயிட்டோம் அப்போது வந்து எங்களை பார்த்துவிட்டு எங்களை எங்களை நோக்கி வந்து ஒரு அந்த சுற்றி ஊட்டியை சுற்றி பார்த்தவங்க வந்து ஒருத்தங்க வந்துட்டு இருந்தாங்க அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்ககிட்ட கேட்டோம் எந்த ப்ளேஸ் நல்லாயிருக்கும் எந்த இடத்துல வந்து இந்த ரூம்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ஃபுட்டுலாம் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கேட்டோம் அவங்க வந்து சொன்னாங்க இந்த இடத்துல வந்து இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த ரூம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அப்புறம் அவங்க இந்த இடத்துல சுற்றி பார்த்துருப்பாங்கல்ல நிறைய ப்ளேசஸ் பார்க்கு அப்புறம் இந்த ஃப்ளவர் பார்க்குலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிறையா சுற்றி பார்த்த இடத்தலாம் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க நாங்களும் போயிட்டு அந்த இடத்தலாம் சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எங் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ப்ளேஸ் எல்லாம் இந்த இடத்துல சொன்னோமா அப்புறம் அங்கேலாம் அவங்களும் போய் சுற்றி பார்த்தாங்க அப்புறம் அந்த இடத்துல வந்து நிறையா இந்த ஃபுரூட்ஸ்லாம் கிடைக்கும்ல ஏன்னால் அது மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால ஃபுரூட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் இந்த லிச்சி பழம் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி நிறையா ஃபுரூட்ஸ் எல்லாம் ஃபுரூட்ஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸு அந்த மாதிரி அதெல்லாம் அங்கே நிறையா கிடைக்கும்ல இந்த வர்கிலாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அங்கே நிறையா கிடைக்கும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றதுக்கான நல்ல எந் நல்ல எந்த இடம் நல்லாயிருக்கும் எந்த இடத்துல வாங்கினா இந்த டிரெ இந்த ஸ்நாக்ஸோடய குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கேட்டால் அவங்களும் சொன்னாங்க இந்த ப்ளேஸில் வந்து இந்த இடத்துல வந்து சாக்லேட்ஸ் சாக்லேட்லாம் நல்லாயிருக்கும் இந்த ப்ளேஸில் வந்து வர்கி நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து ஃபுரூட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அப்புறம் நாங்கள்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையானதுலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்தோம் அப்புறம் அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு ஃப்ளவர் பார்க் இருந்துச்சு போய் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு எப்படி சொல்கிறது இந்த யானை முயல் அந்த மாதிரிலாம் ஃப்ளவர்ஸை வச்சு நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க அது பார்க்க நல்லா லுக்காக இருந்துச்சு அது அப்புறம் அங்கேலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அழகாக யுனிக்காக இருந்துச்சு அந்த ப்ளேஸ் எல்லாம் பார்க்கும் போது அப்புறம் ஃபேமிலியோடு அங்கேலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மைண்ட்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்புறம் அவங்க வந்து அப்புறம் திரும்ப அவங்க வந்து எப்படி வெ வீட்டுக்குப் போகிறதுக்கு இந்த இடத்துல ரூ பஸ் ஏறுனால் போயிடலாமா இந்த இடத்துல ட்ரெயின் ஏறுனால் போயிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரூட்டெலாம் கேட்டாங்க நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டெலாம் சொன்னோம் அவங்களுக்கு அவங்களும் அதை கேட்டுவிட்டு அப்புறம் போனாங்க நாங்களும் அப்புறம் எங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்த இடத்துல டவுட் இருந்தால் சுற்றி